நம்மூர்லேலலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக குழந்தை தொழிலாளர்கள்ன்னு ஒன்று இல்லைங்க பட் அங்கங்கே பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு கடையிலேயோ அல்லது நம்ம பக்கத்தாண்ட இருக்கிற மில்லுலேயோ பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பசங்க சுற்றிட்டு இருப்பானுங்க ஏன்டா அப்படின்னா படிக்காத பசங்க அவங்க இப்போ நம்ம வடநாட்டுலேருந்து வர பசங்கல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேதான் முக்கியமாக வேலை செய்றாங்க அவங்க வயசெல்லாம் பார்த்திங்கன்னா பதினாறு டு ஒரு இருவது இருபத்தஞ்சி வயதுக்குள்ள தான் இருப்பாங்க அப்படி இருக்கிற பசங்களலாம் நம்ம குழந்தை தொழிலாளர்ன்னு சொல்லிக்கலாம் மற்றபடி அவங்களை வச்சு நாம் அவங்கதான் குழந்தை தொழிலாளர்கள்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாதுங்க அவங்களை நிறுத்தன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா எதாவது கவுர்மெண்ட்டுக்கு இது பார்த்து அந்தமாதிரி சின்ன இப்போ மற்ற அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதாவது வேறு ஒரு நல்ல இதாக கொடுக்கலாம் எந்த மாதிரி சொல்லலாம் படிக்க வைக்கலாம் இல்லை அவங்களுக்கு கரெட்டாக அதுக்கு ஏன் படிக்கணும் அப்படிங்குற அவசியத்தை வந்து சொல்லிக்கொடுக்கலாம் அப்படி சொல்லிக்கொடுத்தா வேணால் அவங்க வந்து இந்த வேலையை விட்டுட்டு போய் படிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கலாம்